இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க பசங்கள் டெய்லி பள்ளிக்கூடம் போகாமல் அப்பப்போது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் போட்டுக்கிறாங்க தொடர்ந்து வரதே இல்லைங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க பேரன்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்துங்க விழிப்புணர்வு இல்லைங்க அவங்க காலையில் எழுந்துரிச்சு நேரத்தில் வேலைக்கு போயிடறாங்களா அப்புறம் இவன் என்ன பண்ணுறான் பள்ளிக்கூடம் போறேங்கிற பேரில் எங்கேயாவது போகிற மாதிரிங்க இன்றைக்கு சூழ்நிலை இருக்குதுங்க சில பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறுமை இருக்குதுங்க அதனால அவங்க வேலைக்கு போகிறக்கும்மு அப்பப்போ போய் சம்பாதிக்கிறதுங்க அப்புறம் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பள்ளிக்கூடம் வரதுங்க அந்த வறுமையும் ஒரு காரணமாக பள்ளிக்கூடம் வர முடியாததுக்கு ஒரு காரணமாக இருக்குதுங்க சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாங்க அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாததுனால் அவங்க கண்டுக்கிறதே இல்லைங்க அதனால் பள்ளிக்கூடம் வரதுக்கு வந்து அவங்க போனால் என்ன போகலன்னா என்ன அதுக்கு அதை வந்து கவனிக்காத பேரன்ட்ஸ் வீட்லையும் இந்தமாதிரியெல்லாம் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரமுடியாத காரணமாக இருக்குதுங்க சில ஏரியாவில் வந்து பார்த்தீன்னா கிராமப்புரத்தில் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால சில பசங்கள் வந்து பள்ளிக்கூடம் வரதுக்கு கொஞ்சம் சிரமப்படறாங்க சில பேரன்ட்ஸ் வசதி இருக்கிற பேரன்ட்ஸ் வந்து பார்த்தீங்ன்னா கூட்டிட்டு வந்து விடறாங்க இதில் கூட்டிட்டு வர முடியாத பசங்கள் வந்து பார்த்தீங்ன்னா பள்ளிக்கூடம் வர கொஞ்சம் சிரமப்படறாங்க இதுவும் மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரமுடியாமல் இருக்கக்கூடிய காரணங்க